இப்போ நம்ம எல்லா இப்போ வெளியே வேற எங்கேயாவது வெளி இடத்துக்கு போனாலே இங்கிலீஸ்லதான் சொல்ல சொல்கிறாங்க இங்கிலீஸ் படிச்சிருக்கீங்களா இங்கிலீஸ்ல என்னென்ன தெரியும் இதை தான் கேட்குறாங்க ஒரு இதே இது பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கப்போனாலும் இங்கிலீஸு இங்கிலீஸ்ல இங்கிலீஸ் தெரியுமா பிள்ளைகளுக்கு இங்கிலீஸ்ல இங்கிலீஸ்ல தான் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இங்கிலீஸ்ல தான் சொல்ல சொல்கிறாங்க தமிழே நம்மளுக்கு தமிழ் தமிழே நம்மளுக்கு இல்லாமல் கொண்டுவராங்கள் எங்கேப்போனாலும் இங்கிலீஸு ஹிந்தி இந்த மொழிலதான் சொல்ல சொல்கிறாங்க ஒழிய நம்ம தாய் மொழி நமக்கு தெரிஞ்சிருக்கான்னுக்கூட தே இது பண்ணமாட்டாங்கள் இதே இது நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் கூட அங்கேயும் கேட்குறாங்க இங்கிலீஸ் என்ன படிச்சிருக்கீங்கள் என்ன படிச்சிரு என்ன படித்து என்ன இங்கிலீஸு என்னென்ன படிச்சிருக்கீங்கள் இதை தான் கேட்குறாங்க நம்ம தமிழ் படிச்சிருக்கியான்னு சொல்லி யாரும் கேட்கறதில்ல தமிழ் படிக்கிறவங்களுக்கு இப்போ வேலையே கிடைக்கமாட்டிங்குது எல்லா இடத்துலையும் இங்கிலீஸ் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஸ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் வேலை கொடுக்குறாங்க ஒழிய நம்ம தமிழ் தாய் மொழி தெரிஞ்சவங்களுக்கு வேலையே கிடைக்கமாட்டிங்குது இதே இது வெளிநாட்டுக்கு போனாக்கூட அங்கேயும் இங்கிலீஸ் தான் இங்கிலீஸ் தெரியுமான்னு தான் கேட்குறாங்க ஒழிய நம்ம தாய் மொழி ப தெரியுமான்னு சொல்லி யாரும் கேட்குறதே இப்போ தாய்மொழிக்கே ஒரு மதிப்பில்லாமல் போயிருச்சு